எனக்கு போகணும் இடம் பிடிச்ச இடம் அப்படினு கேட்டிங்கனா எனக்கு வந்து பீச் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ பீச்சு ஏன் அப்படினு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு சுத்தமான காற்று நல்ல கடல் சத்தம் அலைகளின் சத்தம் இதெல்லாம் வந்து ரொம்பவே ஃபேவரட்டான விஷயம் எவ்வளோ டென்ஷன் பிரஷர் ஸ்ட்ரெஸில் இருந்தாலுமே நான் வந்து பீச்சில போய்விட்டு நல்லா காற்று வாங்கிட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வரும்போது அது அப்படியே காணாப்போயிடும் ஸோ பீச்க்கு போகறது வந்து ரொம்ப பிடிக்கும்